போன மாதம் ஒரு ஹேர் ஆயில் வாங்கினேன் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிணா முடி கொட்டாது அப்புறம் எந்த ஹேர் ப்ராப்ளமும் வராது அப்படின்தான் சொன்னாங்க நான் எனக்கு முன்னாடி வ முன்னாடியே தலைவலியும் ஹேர் ப்ராப்ளமும் இருந்துச்சி அதனால் வந்து நான் அந்த ஹேர் ஆயில் வாங்கினேன் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிணா தலைமுடி கொட்டாதுன்தான் சொன்னாங்க ஆனால் நான் யூஸ் பண்ணி ஒரே வாரத்தில ரொம்பவே தலைமுடிலாம் கொட்ட ஆரம்பிச்சுருச்சு தலையும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சுருச்சு இதனாலவே நான் டெய்லியும் தலைக்கு தைலம் தைலம் தேய்ச்சிதான் படுப்பேன் டெய்லியும் நைட்டு அந்தளவுக்கு தலைவலியும் வந்திருச்சு ஹேர் ப்ராப்ளமும் ரொம்ப ஹேரெலாம் லாஸ் ஆகு லாஸாக ஆரம்பிச்சுருச்சி ரொம்பவே ஹேரெலாம் ரொம்ப ரொம்பவே கொட்டி முடியெலாம் ரொம்ப இருந்த முடியும் போயிடுச்சு ஐம்பது முடி டெய்லியும் கொட்டுது அப்படின்னா இப்போது வந்து அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிணதுலேருந்து ரொம்பவே முடி கொட்டுது நூறுமுடி கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது அது அது இந்த ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் நான் இந்தமாதிரி ஏமாத்துகிற ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் தேங்காய் எண்ணெய் இதுமாதிரி நார்மலாக யூஸ் பண்ணிணாவே போதும் இந்தமாதிரி ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிணா அது நமக்குத் தீமையாகதான் வளரு விளைவிக்கும் நினைக்கிறேன்